சொல்லுங்க ஆமாங்க எங்கள் தோட்டத்தில் மஞ்சள் தான் போட்டிருக்கோம்

சரிங்க எங்கள் கிட்டே கிருஷ்ணா மஞ்சள் இல்லைங்க குண்டு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் கொம்பு மஞ்சள் இந்த மாதிரி வெரைட்டி தான் இருக்குது அந்த கொம்பு மஞ்சளெலாம் பார்த்தீங்னா நீங்கள் அந்த மெடிசனுக்கெலாம் யூஸ் ஆகுங்க நல்லா கஸ்தூரி மஞ்சளெலாம் ஃபேஸ் கிரீம் ஃபேஸ்க்கெலாம் போடலாம் இப்போ நார்மலாகவே நம்ம அந்த மஞ்சள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் வெரைட்டிஸெலாம் இருக்குது இதில் உங்களுக்கு எதுங்க தேவைப்படுது

அப்படிங்களா

ஒரு ம் ஒரு குவிண்ட்டால் உங்கள் மண்டியில் எவ்வளோ ரூபாய்க்கு போகுது அவ்வளோ தான் எடுத்துக்கிறீங்களா ஏங்க அதெல்லாம் நல்ல மஞ்சள்ங்க மெடிசன் இருக்குது நீங்கள் இவ்வளோ தான் எடுப்பீங்களா ஆறாயிரம் ரூபாயில் இருந்து ஏழாயிரம் ரூபாய் இன்னும் ஒரு எட்டாயிரம் அந்த மாதிரி பாருங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லா தரமான மஞ்சள் தாங்க எங்கள் தோட்டத்தில் விளையிறது எல்லாம் நல்லா சத்தான மஞ்சள் தான் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா சொல்லுங்க ஒரு எட்டாயிரம் ரூபாய் நீங்கள் மஞ்சளை தரம் பாருங்க தரம் பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும்

சரிங்க சே ஓகே சரிங்க சரிங்க